தமிழ்நாட்ல வந்து படங்கள் வெளியாகிற தேட்டர்கள் வந்து இப்ப ரொம்ப எல்லாம் ஃபெசிலிட்டீஸ் அதிகமாக இருக்குது அப்படி பார்க்கும்போது ஏசி சீட் கம்ஃபர்ட்டபிள் எல்லாம் இருக்கும் மோஸ்ட்லி இங்குட்டு பார்த்தா திருச்சி வந்து மேரிஸ் தேட்டர் இதெல்லாம் வந்து ஃபீஸ்ஸும் சரி இது சரி ஃபீஸ் என்னதான் அதிகமாக ஓகே ஃபீஸ்ஸு கண்டிப்பாக ஒரு அந்த படத்தை பொறுத்து தான் அந்த ஃபீஸ் அப்படிதான் வாங்குவாங்க இருந்தாலும் ஸ்னாக்ஸ் ரெஸ்ட் ரூம் அதை எப்படி எப்படியோ அதை வெச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அந்த குவாலிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்கும் இதே மதுரை இந்தமாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட தேட்டர்ஸ் வந்து அதிகமாகவே சிட்டீஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாகவே தேட்டர்ஸ் இருக்குது ராஜா தேட்டர் இந்தமாதிரி நிறைய தேட்டர் இருக்குது அப்புறம் மால்ஸ் அப்படி பார்த்தோம்னா மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விஷால்டி மால் மாலுக்குள்ளேயே இப்போ எல்லாம் தேட்டர்லாம் வைக்கிறாங்க அதுக்கப்றம் ஃபீனிக்ஸ் மால் இந்தமாதிரி நிறைய தேட்டருக்குள்ளேயே அவங்க வந்து இந்த மால்ஸ் வந்து தேட்டருக்குள்ளேயே தேட்டருக்குள்ளயே இருக்க மால்ஸுக்கு வந்து அதிகமாக கண்டிப்பாக வந்து சீட்டிங் அரேஞ்மெண்ட்ஸ் இந்தமாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படினால அவங்களுக்கு அந்த டிக்கெட் வெலைலாம் என்றைக்கும் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் நார்மலாக தேட்டர் அப்படின்னு வெளியில் போய் மாலே இல்லாமல் தேட்டர்னு சொல்லி வெளியிலேயே போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லோருக்கும் அப்போது வந்து அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபீஸ் தான் கொடுப்பாங்க அப்படி எப்படி பார்க்கும்போது ஏசி இந்தமாதிரி ஃபீஸ் அப்படின்னு குடுக்கறதுனால ஸ்னாக்ஸ் இந்தமாதிரி கரெக்டாக பத்திரமா வெச்சிக்கிறதுனால அவங்களுக்கு கரெக்டாக எல்லா வெளிநாட்டுலேருந்து வந்தாலும் சரி உள்ளே எல்லோருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு